ஹலோ ஆ எஸ்கே ஸ்வரம் சொல்லுங்கள் மேம்

ஓகே மேம் நீங்கள் எப்படி மேம் ரெடி கேஷாக எடுத்துக்குக்றீங்களா இல்லை மந்த்லி இஎம்ஐ அந்தமாதிரியா ரெடி கேஷ்ன்னா ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கனா இப்போ ஒன்லேக்ஸ் செவன்டி ஒன் தௌசண்ட் வரும் இப்போ ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் வரும் இதைவிட கம்மி பண்ணினா வேணா பேசிப் பார்க்கலாம் மேம் உங்களுக்கு பெசிஃபிகேஷனுக்கு ஏத்தமாதிரி நான் சொல்லுறேன் அதுக்குத் தகுந்தமாதிரி மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இது ஒன் டிபி ரேம் மேம் ப்ளஸ்ஸு ப்ராசஸர் பார்த்திங்கனா ஏ சிக்ஸ்டின் பயா பயோனிக் சிப்பு சிக்ஸ் ஃபோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க ரியர் கேம் பார்த்திங்கனா ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் ட்வெல் மெகா பிக்சல் ப்ளஸ் ட்வெல் மெகா பிக்சல் ஃப்ராண்ட் கேமரா பார்த்திங்கனா ட்வெல் மெகா பிக்சல் வரும் டிஸ்ப்ளே இன்ச்சஸ் பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச்சஸ் இருக்கும் ஐசி டேர்ம் டைப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க மேம் ஒன்று நேனோ சிம்மு இன்னோன்று ஒன்று ஈசிம்மு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு மொபைலில் ஆர்டர் மொபைல் வாங்கும்போதே சார்ஜர் ப்ளஸ்ஸு பேக்கேஸ் ப்ளஸ்ஸு ஹெட்செட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க மேம் இப்போ ஸ்டாக் பார்த்திங்கனா ஒயிட் அண்ட் ப்ளூ அண்ட் க்ரீன் ஒன்று இருக்கு இல்லை மேம் ப்ளாக் இல்லை மேம் ஆர்டர் பண்ணிங்கன்னா வரணும் அது ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஆனால் ஆகும் மேம் உங்களுக்கு இமிடியேட்டாக வேணுன்னா இந்த மூணு கலர்ஸ் இருக்கு நீங்கள் இந்த மூண்ல எதாவது ஒரு கலரு எடுத்துக்கலாம் ஆ இப்போ ஒன்று கேட்குறீங்க அப்புறம் எப்படி மேம் க்ளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ப்ளாக்லன்னா உங்கள் பட்ஜெட்டு எவ்வளோன்னு சொன்னிங்கன்னா அதற்குத் தகுந்தமாதிரி ஐஃபோனில் வேறு எதாவது மாடல் இருக்கான்னு பார்க்கலாம் மேம் ஒன் லேக்லன்னா ஃபோர்டீன் பார்க்கலாம் மேம் நைன்டி நயன் நைன்டி எயிட் நைன்டி நைன் வரும் அதோட பெசிஃபிகேஷன் பார்த்திங்கனா இதில் ட்ரிபிள் கேமரா இது டவுள் டூவெல் கேமரா வரும் ஃபைவ் ட்வெல் ஜிபி இன்டர்னல் வரும் உங்களுக்கு அதே சேம் ப்ராஸஷர் எல்லாமே சேம் ப்ராஸஷ்ஸா தான் இருக்கும் ரியர் கேம் மட்டும் ட்வெல் மெகா பிக்சல் ப்ளஸ் ட்வெல் மெகா பிக்சல் தான் வரும் பேலன்ஸ் எல்லாமே சேம்

இல்லை மேம் நீங்கள் இப்பதைக்கு ஸ்டாக் கையில் இருக்கு நீங்கள் டேரக்டாக வந்து வாங்கிக்கலாம் இஎம்ஐ பார்த்திங்கனா இஎம்ஐ சர்வீஸ் நம்மக்கிட்ட மூணு இருக்கு மூணு கம்பெனிஸ் இருக்கு இஎம்ஐக்குன்னு ஒன்று பார்த்திங்கனா சோழா ஃபினான்ஸ் அனதர் ஒன்று வந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னோன்று வந்து ஐசிசி ஃபினான்ஸ் ஒன்று இருக்கு அதில் உங்களுக்கு இஎம்ஐ எந்த ப்ளான் கரெட்டாகுமோ அவங்கள்ட நீங்கள் கேட்டுக்க வேண்டியதுதான் அந்த மூணு க்ளைண்ட்டு வந்து ஷோரூம்மில் இருப்பாங்க நீங்கள் வந்து நேரில் பேசி வாங்கிக்கலாம் ஆ ஓகே மேம் ம் தேங்க்ஸ் மேம்